என் ஃபேமிலியில் மொத்தம் வந்து அம்மா அப்பா நாங்கள் ஆண் பிள்ளைங்க மொத்தம் மூணு பேர் பெண் பிள்ளைங்க ரெண்டு பேர் மொத்தம் அஞ்சு அம்மா அப்பாவை சேர்த்து ஏழு என் ஒய்ஃப்பு என் குழந்தைங்க மொத்தம் நாங்கள் வந்து இப்போது இருக்கிறது ஃபேமிலியில் ஒன்பது பேர் ஃபேமிலின்றது வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழுகிறது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அது வந்து அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசு இவங்களுக்கு ஒரு பிரச்சின அவங்களுக்கு ஒரு பிரச்சினனு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது ரெண்டு பேருக்கும் நியாயமான பஞ்சாயத்து ஒற்றுமையாக பேசி தீர்க்கணும் பிறகு எந்த குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வந்து அதை பெருசு பண்ணாமல் வாழ்க்கையில் இப்படி தான் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டி ஃபேமிலியை கொண்டு போகணும் இப்படி இருந்தால் ஃபேமிலி நல்லாயிருக்கும் என் ஃபேமிலி இப்படி தான் வழி நடத்திகிட்டு வரோம் சந்தோஷம்